ஹலோ ஹலோ நந்தி ட்ராவல்ஸுங்களா நாங்கள் டின்பாளையத்திலருந்து பேசுகிறோங்க ஒன்றும் இல்லைங்கண்ணா அது வந்து நாங்கள் வந்து இப்போ ஊட்டி போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்குறோங்க ரெண்டு நாளுங்கள் போகிறது ஒரு நாள் தங்கி வரது ஒரு நாள் இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து போறதுனால் நீங்கள் நாள் கணக்கு பேசுவீங்களா இல்லை கிலோ மீட்ரு கணக்கு பேசுவீங்களா கிலோ மீட்ரு கணக்குன்னால் எவ்வளோ ஒரு கிலோ மீட்ருக்கு எவ்வளோ வாங்குவீங்க சரி சரிங்க இப்போ வந்து கிலோ மீட்ரு ஒரு பத்து பேர் டிராவல் பண்ண முடியுங்களா அந்த வண்டியில சரிங்கண்ணா இப்போ வந்து ஊட்டி போகிறோன்னா வெயிட்டிங் சார்ஜ் எவ்ளோ போடுவீங்கள் அப்படி சரிங்கண்ணா அப்போது வந்து ரிட்டன் வரப்போ மா ஏதாவது பார்க்கிங் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா இப்போது டிராவல்ஸ் முடிஞ்சிட்டு நாங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ எவ்வளோ ரூபாய் நீங்கள் கேட்பீங்க அமௌண்ட்டு அது கேட்டுட்டு வீட்டில கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோங்கண்ணா ஆர்ட்ரை